ஹலோ ஆ சொல்லுங்கள் மேடோம் என்ன சேதி என்ன ஃபோன் பண்ணிருந்தீங்கள் என்ன சேதி ஆ க ஃபர்னிச்சர் கடை தான் எத்தனை சேரு தேவைப்படுது சரி வுட்லையா இதிலையா ஸ்டீல்லையா வீட்டுக்குன்னால் சில பேர் உட்ல போடுவாங்கள் சில பேர் வந்து ஸ்டீல்ல போடுவாங்கள் சரி மரச் சேரு எத்தனை சொன்னீங்கள் அஞ்சு சரி அப்பறம் வேற என்ன மேடம் தேவைப்படுது டைனிங் டேபிளு ம் அஞ்சிக்கு அஞ்சின்னால் ரௌண்ட் டேபிளா இது ஸ்கொயர் டேபிள் வேணுமா உங்களுக்கு சரி மேடோம் நீங்கள் என்ன ரேட்ல எதிர்பார்க்குறீங்க இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டை வச்சுகிட்டு தான் நான் எந்த உட்டு அனுப்பலாம் அப்படிங்கறது ஏகப்பட்ட உட்டு இருக்குது நம்மள்ட்ட ம் அதை நீங்கள் என்ன ரேட்ல இந்த ரேட்ல நீங்கள் அனுப்புங்கள் சார்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அனுப்புவேன் இல்லைல்ல நீங்கள் இந்த ரேட்ல வேணும்ன்னு சொன்னிங்கன்னால் தேக்கு வேணுமா இல்லை மஹாகனி வேணும்

ஆ ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ரேட்டு

ம் நீங்கள் எப்போ நேர்ல வர்றீங்க நீங்கள் எப்போ வேணுனாலும் வரலாம் நைட்டு பத் ஒம்பதுலேருந்து கடை திறந்துருக்கும் நீங்கள் வந்து எந்தப் பொருள் பிடிச்சிருக்குதோ அந்தந்த வெரைட்டீஸ்ஸை நாங்கள் காட்டிடுவோம் இந்த ரேட்டுக்குள்ளே நீங்கள் வேணும்ன்னா அந்த ரேட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும் ஆ மர பீரோன்னா பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா வரும் சும்மா சாதாரண பீரோ வேணும்னா இல்லல்ல லாக் இல்லை சாதாரண பீரோவெல்லாம் நான் சொல்கிறது அது லாக் அது வேணும் இது வேணும்ன்னு சென்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஏறும் பூ டிசைன்னால் இன்னும் ரேட்டு ஏறும்மா அதுக்கு ரேட்டு ஏறும் நான் சொன்ன ரேட்டை விட முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பரூபா வரும் கண்ணாடி வச்சு நீங்கள் எடுத் சும்மா ப்ளைனாக என்ன சொன்னேன்னா டோரு ஓப்பன் பண்ணுறது லாக் பண்ணுறது அவ்வளோ தான் அதோடயது தான் நான் சொன்னது ரேட்டு உங்கள்கிட்ட

கீழே ஒரு ட்ரா வரும் அது சேஃப்ட்டி லாக்கர்ன்னுட்டு ஒன்று வரும் அது வந்து யாருக்குமே தெரியாது ம் அதுக் தனியாக ஒரு கீ இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துடும் அந்த பீரோ இதில் உள்ளேயே ஆ ஆமாம் அது வந்து பிடிச்சிருந்தா பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எடம் பார்க்கலாம் இதை விட கம்மியாக வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்கள் எங்கள் கடையை விட வேறு எந்த கடையுமே கிடையாது சரி மேடோம் நீங்கள் கடைக்கு வாங்க கடைக்கு வந்ததுக்கு அப்பறம் பேசிப் தேங்க்ஸ் மேடோம்